இப்போ இந்தியாவின் பருவ நிலவென்றது வந்து வெயில் வெயில் காலமாக இருக்குது பனி காலமாக இருக்குது மழை காலமாக இருக்குது இப்போ நமக்கு வந்து மழை காலமாக இருக்குது ஆனால் அதிகமாக மழை பெய்யுறது இல்லை அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ இது பண்ணிட்டிருக்கு நல்லா ஃபுல் வெயில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிகமாக மழை பெஞ்சாலும் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா வெயில் காலம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்வது மழை பெய்ய மழை வெயில் அடிக்கும்போது மழை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் மழை பெய்யும்போது வெயில் அடித்தா நல்லாயிருந்தா வெயில் அடித்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அந்தந்த சீசனில் அது அது நடந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து மழை டைம் எப்போதோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து விவசாயமும் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மழ வேணும் அப்படின்ற இதில் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து விவசாயம் பண்ணும்போது ரெண்டு இது பண்ணுவாங்க குருவைனு ஒன்று பண்ணுவாங்க சா தாளடின்னு ஒரு ரெண்டு பண்ணுவாங்க அதில் வந்து குருவை கேட்கும்போது மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் மழை இருந்தால் தான் பயிரெலாம் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க தாழையில் வந்து அதிகம் மழை பெய்ய வேணாம் ஓரளவுக்கு மழை பேஞ்சா போதும் அதுக்குள்ளே பயிர் வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் நான் வந்து மழை பெய்கிற டைமில் வந்து நிறைய விதைகளெலாம் அப்பப்போ இது பண்ணுவாங்க மழை டைமில் வந்து நல்லா வளர ஆரமிச்சிடும் இப்போ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க பனி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒன்றுமே வெளியில் வர முடியாது அந்தளவுக்கு பனியாக இருக்கும் பஸ்ஸு போகும்போதும் வந்து அந்த இது வந்து ஃப்ரண்டில் அந்த ஃப்ரெண்டில் அது வந்து கிளீனாக இருந்தால் மட்டும்தான் பஸ்ஸு ஓட்டுறத்துக்கே கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா பஸ்ஸு ஓட்டணும் பஸ்ஸு ஓட்டுறவுங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் பனி அந்தளவுக்கு இருக்கும் நம்ப வண்டியில் போகும்போதுமே நமக்கு வந்து அப்படியே ச ஒரு ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி ஜில்லுன்ற மாதிரி வண்டி ஓட்ட முடியாது கையெல்லாம் மரத்து போயிடும் ஒரு மாதிரி நடுக்க ஆரமிச்சிடும் கையெல்லாம் அந்தளவுக்கு பனியாக இருக்கும் வெயில் காலத்தில் வந்துட்டு நிறைய ஸ்வெட்டிங் ஆகும்போது சளி பிடிக்கும் நல்லா ஸ்வெட்டிங்கில் இருக்கும்போது இப் நல்லாவே சளி பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு மழை காலத்தில் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும்போது கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னால் டிரைனேஜ் ஒழுங்காக போகாது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெலாம் இருக்குது அதனால வந்து ஓ எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சாவடி பண்ணுறது ஒவ்வொரு சீசு மழை காலம்னால் அதுக்கேற்ற மாதிரி சாவடி பண்ணுவாங்க வெயில்னால் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒரு இதில் வர முடியுமோ அந்த அளவு வரதுக்கு முன்னாடி என்ன வெயில் காலத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க வெயில் காலத்தில் வந்து பருத்தி போடுவாங்க வெயில் காலத்தில் பருத்தி எல்லாம் அந்த மாதிரி நிறையா போடுவாங்க மழை காலத்தில் வந்து நெல் சாகுபடி அந்த மாதிரி பண்ணுவாங்க பருத்தி வந்து ஏன்னால் வெயிலில் வந்து நல்லா இந்த காய் காய்க்கும் அதுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாகலாம் அதுக்கு தண்ணி தேவைப்படாதுன்றதினால வெயில் காலத்தில் பருத்தி எள் கடலை அப்படின்ற மாதிரி போடுவாங்க இன்னொன்று வந்துட்டு வெயிலில் மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வயலில் நெ இது போடுவாங்க பா பச்சை பயறு உளுந்து இதெலாம் போட்டாங்க அப்படின்னாக்கா வெயில் டைம் வரும்போது அது நல்லா காய காய வெச்சு எடுத்து வண்டி விட்டு அடிச்சசு ரா அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மா அவுங்கவுங்க விளச்சல் பார்த்து போட்டுக்குவாங்க